சார் என்னங்க சார் உடம்புக்கு ஆச்சு ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் இல்லை ஆ சரிங்க சார் ஓ ஆ ஆமாம்ங்க சார் ஆ நானே தாங்க சார் பேசுகிறேன் நான் எதுக்கு சொல்லுறேங்க சார் நாட்டு மருந்து இந்த கற்பூரவல்லித் தலைன்னு கேள்விப்பட்டுருக்கீங்களாங்க சார் கற்பூரவல்லித் தலைய ம் அத நல்லா அம்மிக்கல்லுலப் போட்டு அரைச்சு அந்த இடத்துக்கு மட்டும் தேய்ச்சுட்டு அப்படி இல்லைன்னா நைட்டு சந்தனம் தேய்ச்சுட்டு படுங்கள் சார் அந்த இடம் வண்டுக்கடி அப்படியும் சரியாகலைன்னா வாங்க நான் ஒரு பனங்கற்கண்டு தர்றேன் அதை டெய்லியும் அதுவும் இந்த நான் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுப் பாருங்கள் சார் இது என்ன கற்பூரவல்லி சே தலையும் அந்த சந்தனத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதை மீறி கேட்கலைன்னா வாங்க பனங்கற்கண்டு தரேன் இந்த கற்பூரவல்லி தலையும் பனங்கற்கண்டையும் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கஷாயம் வச்சு குடிங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களாங்க சார் நம்ம எங்கள் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மகுடஞ்சாவடியில் இருக்குதுங்க சார் நாட்டு ஆ மகுடஞ்சாவடி பைப்பாஸ் கீழே ஒட்டின மாதிரியே இருக்குதுங்க சார் ஜெலகண்டாபுரத்தில் இருக்குறீங்களாங்க சார் சார் அங்கேருந்து சேலம் பஸ் ஏறினீங்கன்னா மகுடஞ்சாவடின்னு கேட்டீங்கன்னா அங்கேருந்தே இறக்கி இறக்கி விட்ருவாங்கங்க சார் நீங்கள் மடஞ்சாவடி வந்துட்டு எனக்கு கால் பண்ணுனீங்கன்னா நானேக் கூட வந்து கூட்டிகிட்டு போகறேங்க சார் ஸோ இந்த மாதிரி எங்கையும் வண்டி கிடைக்குலின்னா சொல்லுங்கள் சார் இல்லைன்னா வீட்டுக்கே கூட வந்து பார்த்துக்கலாங்க சார் ஆ இதை முன்னாடியே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துலையே சொல்லிருந்தீங்கன்னா அதெலாம் பார்த்துருந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துலையே இவ்வளோ பெருசாக ஆயிருக்காதுங்க சார் நீங்கள் இப்போ சொல்லுறங்காட்டியும் தான் இவ்வளோ பெருசாக ஆயிருக்குது ஆ சரிங்க இதுக்கு மேலல்லாம் சரி பாருங்கள் சார் அதுக்கப்பறம் நான் சொன்னதை பண்ணிப் பாருங்கள் அப்படியும் கேட்கலைன்னா வாங்க ஒரு மருந்து ஒன்றுத் தரேங்க சார் அதையும் போட்டுப் பாருங்கள் நாட்டு மருந்து இருக்குது ஏன்கிட்ட அப்புறம் பனங்கற்கண்டும் தர்றேங்க சார் அதை போட்டுக் கஷாயம் வச்சுக் குடிங்க டெய்லியும் மார்னிங் டைம் ஈவ்னிங் டைம் மட்டும் ரெண்டு நான் ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் ஒரு சின்ன டம்ளர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கால் டம்ளார் மட்டும் குடிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் வாங்க சார் ஆ தேங்க் யூங்க சார்